அண்ணா நான் பல்லடத்துக்கு புதுசுங்க ஆ பல்லடத்துக்கு நான் புதுசுங்கண்ணா அ இங்கே பல்லடத்தில் எதுங்க ரொம்ப ஃபேமஸ்ங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க நானே கேள்விப்பட்டிருக்கேங்க நவகிரக கோயில்னால் அந்த பெரிய சிவன் சிலை இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த கோயிலுங்களா சரிங்க அந்த பெரிய சிவன் சிலைய அங்கே சுற்றி வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்கும் சாமி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கோயில்தானுங்க சரிங்க

இப்போ போகணும்

இப்போது போனால் இப்போ அர்ச்சனை பண்ணலாங்களா சரி சரிங்க பேர் வனாலயம்ங்களா சரிங்க சரிங்க அதுக்கும் அந்த சித்தம்பலம் கோயிலுக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க சரிங்க சரிங்க அப்போ இன்றைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள நான் எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு பஸ்ஸுங்க பல்லடத்தில் அஞ்சு மணிக்குள்ளே ரெண்டு பக்கமும் போய்விட்டு வந்துட முடியுங்களா சரிங்க சரிங்க அப்போ அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு போயிட்லாங்க சித்தம்பலம் கோயிலுக்கு போய்விட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மிச்சம் பண்ணிவிட்டு நேரம் இருக்கான்னு பார்க்கலாங்க நேரம் இருந்துச்சு அப்படினா போய் அப்படியே வனாலயமும் போய்விட்டு வந்துடலாங்க கையோட வனாலயம் இங்கிருந்து சித்தம்பலத்துலேருந்து வனாலயத்துக்கு எத்தனை கிலோமீட்டருங்க சரிங்க சரிங்க அப்போ நீங்கள் அமௌண்ட் எத்தனை கேட்பிங்கன்னு தெரிலியே ரெண்டுக்கும் சேர்ந்து எத்தனை தொகை தொகை எத்தனை கேட்பீங்க நானூறு வந்துடுங்களா சரிங்க சரிங்க சரி அப்படியே பேசிக்கலாம் கடைசியில் ஒரு முன்னுாற்றம்பது பண்ணிக்கலாங்கல்ல சரிங்க சரிங்க ஏன்னால் ஊருக்கு புதுசுங்க எங்களுக்கு தெரியாது

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகிடுச்சுங்க நால்ரை அஞ்சு மணிக்குள்ளே கொண்டாந்து பல்லடம் இறக்கி விட்ருவீங்கல்ல சரிங்க சரிங்க ம் சரிங்க

சரிங்க சரிங்க சரிங்கய்யா அப்போது கிளம்பி ம் சரிங்க சரிங்க சரிங்க அப்போது ஒன்றும் பிரச்சின இல்லைங்க போயிடலாங்க பேசிகிட்டே இருந்தால் நேரமாகிட்டே இருக்குங்க சரிங்கய்யா கிளம்பலாங்க சரிங்க சரிங்க